மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு பகத் சிங் பாலகங்காதர திலகர் லாலா லஜபதிராய் பிபன் சந்திர போஸ் சரோஜினி நாயுடு சர்தார் வை வல்லபாய் பட்டேல் ராஜகுரு சந்திரசேகர் ஆசாத் சுக்தேவ் வீரவ நாராயண சிங் மதன் லால் டிங்கரா வ உ சிதம்பரனார் சுப்ரமணிய பாரதியார் ராஜா கோப் ராஜகோபாலாச்சாரி அன்னி பெசன்ட் அம்மையார் டா டாடா மங்கேஷ்கர்